ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முப்பத்து மூணாயிரத்து முன்னூற்றி முப்பத்து மூணு நாலு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று முப்பத்து எட்டு நாற்பத்தி அஞ்சாயிரத்து தொள்ளாயிரம்